பேங்க்ல இப்போ நிறைய டெக்னலாஜி வந்துடுச்சு முத பேங்க்குக்கு நம்ம போய் பெப்சிட் பண்ணணும் பணம் எடுக்கணும்னால் நேராக பேங்க்குக்கு போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை நே இது நம்மளே வந்து ஸ் ஏடிஎம் மிஷின் வந்துடுச்சு நம்ம எப்போ வேணும்னாலும் நினச்ச நேரம் வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் அதேமாதிரி தான் டெபாசிட்டுக்கும் அப்படி தான் இப்போ வந்து பெப்சிட் பண்ணுற மிஷின் வந்துடுச்சு அதேமாதிரி நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு அது முதலெல்லாம் அப்படி இல்லை நம்ம இப்போ யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நினச்ச நேரத்தில் பணம் அனுப்புற மாதிரி ஃபெசிலிட்டி பேங்க்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் அந்த ஆப்ஸு ஆப்ஸு பேங்க்கிங் ஆப்ஸும் அப்படி தான் வந்திருக்கு அதைப்பாத்தீங்கனா நம்ம ஜிபே ஃபோன்பே எல்லாமே வந்திருக்கு அதில் வந்து நம்ம பேங்க் அகௌண்ட் நம்பரை இணைச்சிட்டு நம்ம யாருக்கு வேணுமோ எப்போது வேணுமோ அவசரமாக தேவைப்பட்றவங்களுக்கு நம்ம எப்போ வேணா அனுப்பிக்கலாம் அதே மாதிரி இப்போ பேங்க்ல வந்து பே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு அதில் ப அதில் வந்து ந நகைகள் நகை கோல்டு நகையெல்லாம் அதில் அதில் வச்சிக்கலாம் நம்ம பணம்லாம் சேஃப்ட்டியாக அங்கே இருக்கும் இப்போ கோல்ட்டு லோனும் பேங்க்ல கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அது இல்லை இப்போ கோல்ட்டு லோன்லாம் வந்திருக்கு நம்ம எவ்வளோ கோல்டு வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நகையை கடன் வாங்கிக்கலாம் இதேமாதிரி தான் இன்சூரன்ஸ்லையும் வந்திருக்கு இன்சூரன்ஸுலையும் வந்து இன்சூரன்ஸ் வந்து இப்போ எல்லாம் எந்த ஆப்ல இருந்தாலும் போடுறா மாதிரி கொண் கொண்டு வந்துட்டாங்க லைஃபு லைஃப் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ஸு எல்லாமே சே எல்லாமே சேர்த்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்க